இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சியால் நம்ம கல்வி துறையில் என்னென்ன மாற்றம் வந்திருக்குன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் நிறையாவே வந்திருக்குது இதில் நம்ம முதல்ல குறிப்பிடதக்க ஒரு தொழில்நுட்ப மாற்றம் என்னென்னு கேட்டால் நம்ம இது ஸ்மார்ட் கேஸுன்னு ஸ்மார்ட் க்ளாஸ் பற்றி சொல்லலாம் டீச்சர் வந்து ஒரு போர்டில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரைஞ்சு சொல்லி தர்றதை விட ஒரு பெரிய திரையில அதை ஒரு வீடியோவாக போட்டு அது எப்படி இயங்குது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத ஒரு அனிமேஷனாக உங்களுக்கு காம்மிச்சா அதை மாணவர்கள் வந்து எளிய முறையில் பார்த்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அது ஈஸியாகவே மனசில் வந்து உக்காந்திருது அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு வகையில் நல்லதாகவே இருந்தது இதுவரைக்கும் எல்லாமே சரிதான் ஆனால் கோவிட் தொற்று வந்த அப்பறம் நம்ம வந்து மாணவர்கள் நேராக க்ளாஸில் போய் உக்கார முடியாததால் அதுக்கு முன்னாடி சில ஆஃபீஸில் வந்து அவங்க ஆன்லைன் மீட்டிங்குக்காக வெச்சிருந்த ப்ளாட்ஃபார்மா இந்த கூகுள் மீட்டு இந்த மாதிரி ப்ளாட்ஃபார்ம்லாம் பயன்படுத்தி நம்ம ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் கிட்டே ஆன்லைன் க்ளாஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டுவிட்டோம் அப்புறம் நம்ம கிட்டே வேறு வழி இல்லாததனால நம்ம வந்து அதை பயன்படுத்தினோம் அந்த டைமில் அதை மாணவர்கள் வந்து என்ன தான் ஆன்லைன் க்ளாஸ் இருந்தால் எடுத்தாலுமே சரி அதை முழுமையா வந்து அவங்களால உபயோக உபயோகிக்க படுத்திக்க முடியுமான்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா எப்பையுமே ஒரு மாணவர்கள் வந்து ஆசிரியரோடய நேரடியில் பார்வையில் இருந்தால் மட்டுந்தான் அவரு சொல்கிற விஷயத்தை வந்து அவங்களால முழுசா கன்வே பண்ணிக்க முடியும் மாணவர்களாலேயும் முழுசா உள்வாங்கிக்க முடியும் இது வந்து என்னதான் டிஜிட்டலில் வந்து நம்ம நிறைய ப்ளஸுன்னு பேசினாலும் இது வந்து ஒரு சிறிய குறையா தான் நான் பார்த்துட்டுருக்குறேன் ஆனால் நமக்கு இது கோவிட் டைமில் வந்து இந்த ஆன்லைன் ஆன்லைன் வகுப்புகள் வந்து ரொம்ப வசதியான ஒரு விஷயமா தான் இருந்தது ஏன்னா எதுவுமே இல்லைன்னாலும் நம்ம மாணவர்கள் வந்து எதுவுமே பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அந்த வகையில் நம்ம இதை பாஸிடிவ்னு சொன்னாலுமே இந்த இந்த சில சில பல இம்பேக்ட்ஸுலாம் அதில் இருக்குது ஆனால் இப்போ எது சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா அந்த கோவிட் டைம் முடிஞ்ச அப்றம் என்னாச்சுன்னா எல்லாத்துக்குமே ஆன்லைன் க்ளாஸ் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக மாறிடுச்சு ஒரு மாற்று வகையான ஒரு தீர்வாக ஆகிடுச்சு நேராக போய் ஒரு க்ளாஸ் நீ அட்டெண்ட் பண்ண முடியிலையா நீ வந்து அதை ஆன்லைன் க்ளாஸில் பார்த்துக்கோ நீ வந்து இந்த கோர்ஸை வந்து நீ சென்னைக்கு போய் படிக்கணும் வெளியூரில் போய் படிக்கணும்ன்றது அவசியம் இல்லை நீ அதை வந்து இங்கிருந்தே படித்துக்கோ அப்படின்னு வந்து ஒரு மாற்று வழியா ஆன்லைன் வந்துடுச்சு ஒரு சிலர் இதில் படித்து முன்னேறுறாங்க ஆனால் இந்த இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து ஆரம்பிச்சதால் இதில் ஏகப்பட்ட மோசடிகளும் நடக்க ஆரம்பிச்சுச்சு ஒரு முறையான அங்கீகாரம் பெறாத நிறுவனங்களும் நான் ஆன்லைன் ஆன்லைன் க்ளாஸில் சொல்லித் தர்றேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து நம்ம மேலே திணிச்சிடுறாங்க அதனால் இது அதனால் இதோடய அதனால் இதோடய ஆபத்துகள் கொஞ்சம் நிறையாவே இருக்குது அதுதான் நம்ம இங்கே யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இப்போ வந்து அதான் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கற்பிக்கப்படுகிறதால இதனால் பயன்பெறுகிறவங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் பாதிக்கப்படுகிறவங்களும் அதிக அளவில் இருக்காங்க அதனால் நம்ம அதை பார்த்துக்கணும் அது முடிஞ்சளவு நம்ம சரி செய்ய சரி செய்யணும் இந்த ஆன்லைன் வகுப்புகளை வந்து நாம முறையான எங்கே ரொம்ப நமக்கு வேற வழியில்ல நம்ம இதை தான் இப்போ பயன்படுத்துறது தான் கரெட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சால் மட்டும் அந்த ஆன்லைன் வகுப்பு வகுப்புகளுக்கு வந்து நம்ம போகிறது வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்ன்னு நான் நினைக்கிறேன்